நா இப்போ தான்டா ஓலா டௌன்லோட் பண்ணிணேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இன்னும் அதை பற்றி எனக்கு இன்னும் ஃபுல்லாக ஒன்றுமே தெரியிலைடா அது கொஞ்சம் சொல்லேன் இதில் கொஞ்சம் நல்லா சேஃப்டி இருக்கா நல்லா எவ்வளோ ரேட்டிங் தரான் தெரியல நல்லா சேஃப்டியாக இழுத்துகிட்டு போய் விடுவாங்களாடா கொஞ்சம் ஐடிக்கு வேலைக்கு போகிறதால அது கொஞ்சம் தேவைப்படுதுடா ஏனால் எப்போது நம்பளுக்கு எது தேவைப்படுதுன் தெரிலலே அதனால் இதுவாக இருந்தால் கொஞ்சம் டக்குனு ஆர்ட்ரு பண்ணி அந்த அண்ணாவும் சொல்றாங்க நல்லாயிருக்கும் அதனால ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்டா நல்லாயிருந்தா சொல்லு நான் அதையே புக் பண்ணிக்கிறேன் சரி ஆனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிலடா ஆனால் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் நல்ல ஆப்பாக இருந்தால் சொல்லு ஓகேன்னால் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்டா